மசாலா உங்கள் உங்கள் கடையில் எல்லா மசாலாவும் கிடைக்குங்களா அப்புறம் உங்கள் கடையில் ஆட்சி மசாலா சிக்கன் பொடி தனியா இதெல்லாம் வச்சுருக்கீங்களா

அக்கா இஞ்சி பூண்டு பே அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கா அ அ எனக்கு ஆட்சி மசாலா இதில் நாலு தனியா பேக்கெட்டு சிக்கன் பொடி இதில் இதெல்லாம் போட்டிருங்க அதுக்கூட சக்தி ப்ராண்ட்லேயும் போடுங்க வேறு என்ன இருக்குது மசாலா ஐட்டத்தில் வேறு ஏதாச்சும் ப்ராண்ட் வச்சுருக்கீங்களா இது இல்லாமல் நல்லாயிருக்குங்களா இல்லை ஆச்சி ப்ராண்டை விட நல்லாயிருக்குங்களா

ம் ம் சரிங்க்கா எனக்கு எனக்கு ஆச்சி கறி மசால் வந்து நாலு பாக்கெட் போட்டிருங்க ஆச்சி தனியா தூள் வந்து நாலு பேக்கெட் போட்டிருங்க ஆச்சி மட்டன் மசா ஆ மட்டன் மசால் ரெண்டு பேக்கெட் போட்டிருங்க சிக்கன் மசால் ரெண்டு பேக்கெட் போட்டிருங்க கறி மசால் வேண்டாங்க்கா சிக்கன் பொடி இது மட்டும் போடுங்க மீன் மசாலா இருக்குதாங்க்கா ஆச்சி இதில் சரிங்க்கா சரிங்க்கா அது எல்லாத்திலயும் ஒரு ஒரு பேக்கெட் போட்டுவிடுங்க நான் போயிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப் சரி போடுங்க அதை நாங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி நல்லாயிருக்கா இல்லையாண்ட்டு அப்புறமா வாங்கிக்கிறோம் சரிங்க்கா நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்களா வீட்டுக்கு நீங்களே டெலிவரி பண்ணிரு சரிங்க்கா

ம் சரிங்க்கா சரிங்க்கா நாங்கள் பா செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன்க்கா ம் சரிக்கா வரேன் ஆ சரி வரேன்க்கா